நான் கோவையிலருந்து வந்துருக்கேன் கோவையில் பார்த்திங்கன்னா நாங்கள் க எஸ்ஏஹெச்எஸ் காலனின்னு ஒரு பகுதியில் இருந்தோம் அந்த பகுதியில நாங்கள் ரெண்டாயிரத்தி ப பன்னிரெண்டில் குடிப்போயிருந்தோம் அங்கே வந்து அப்போ தான் வந்து ஒரு பாலம் வந்து அமைச்சிட்ருந்தாங்க மேம்பாலம் கீழே ரயில் போறதுக்கு அந்த மேம்பாலம் அமைச்சிட்ருந்தாங்க அது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நாங்கள் போவுடன்னே பதிமூணுலையே கட்டி முடிச்சிட்டாங்க ஒரே வருஷத்தில் கட்டி முடிச்சிட்டாங்க ஆனால் அது வந்து திறக்கவே இல்லை நாங்கள் அதில் போ போகவும் முடியல கீழேயும் பார்த்திங்கன்னா கீழேயும் ஒரே பாலம் கட்டினதுனால அதுலேயும் நாங்கள் போக முடியல அதனால சுற்றி சுற்றி போயிட்டுருந்தோம் இது வந்து ஒரு பத்து வருடத்துக்கு நாங்கள் சுற்றி போயிட்டுருந்தோம் இதனால் போக்குவரத்து ச ரொம்ப பாதிப்படைஞ்சிது அப்புறம் இந் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த முக்கியமாக கோவையில் ரொம்ப போக்குவரத்து இடைஞ்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அந்த பாலத்துக்கு கீழே பத்து வருஷமாக சரி பண்ணல இப்போ தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க போக்குவரத்து பாதையை உண்டு பண்ணிட்டுருக்காங்க இப்போவும் உண்டு தான் பண்ணிட்டுருக்காங்க இன்னும் செ சரியான பாதையை அமைச்சு கொடுக்கல இங்கே சுற்றி போகிறதுலையும் பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து கீழே பாதாளம் பாதை அமைச்சு கொடுத்தாங்க ரயில்வே பா பா பாலம் மாதிரி அமைச்சு கொடுத்தாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது போகிறக்கு வரதுக்கு அது மட்டும் இல்லை கோவையில் நீங்கள் எந்த ஒரு பகுதியில் போனிங்கன்னாலும் ரோ ரோடு வந்து குழியும் மேடுமாக தான் இருக்குது ஒருத்தங்க வந்து போகணும் அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்குது இத வந்து யாரும் கண்டுக்கறதும் இல்லை பல வருடமா அது வழியாக தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க நான் இப்போ சேலம் வந்துட்டு திருப்பியும் கோவை போகலாம் நான் வந்து சேலம் வந்துட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் கோவை போகலான்னா ரொம்ப சிரமமாக இருக்குது போக முடியல இப்போ நான் சேலத்துலேருந்து கோவைக்கூட சீக்கரம் போக முடியுது கோவைலேருந்து எங்க வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போகணுன்னா அது வந்து ஒரு சேலத்துலேருந்து கோவைக்கு போகிறக்கு ரெண்ட்ரை மணி நேரம்னா அந்த கோவைலேருந்து எங்க வீட்டுக்கு போகிறக்கு ஒருமணி நேரம் ஆகிடுது இது ரொம்ப சிரமமாக இருக்கு இதையெல்லாம் சிரி சீர் செய்யணும் கோ இந்தியாவில் போக்குவரத்து அமைப்பு வந்து ஒரு மிக நல்ல நிலைமையில் உள்ளதுன்லாம் நம்ம வந்து எப்போதும் சொல்ல முடியாது பஸ்ஸு ட்ரெயின்னு க எல்லாம் இருந்தாலும் நல்ல போக்குவரத்து அமைப்புகள்லாம் செஞ்சு கொடுத்தாலும் ரோடு பார்த்திங்கன்னா ரோடு வசதி ரொம்ப மோசமாக தான் இருக்குது